ம் சொல்

யாருங்க பேசறது ஆமாம்ங்க மீன்காரம்மாங்க ராணி மீனுக்கடை கெண்டை மீன் வேணுங்களா என்ன ஊர்லருந்து பேசுறீங்க சரிங்க கெண்டை மீன் தான் வேணுமா வேறு கெளுத்தி இருக்குது இறால்ருக்குது இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன்லாம் நல்லா வெரைட்டி இதாக நல்லா நிறையா மீனுங்கலாம் இருக்கு நேரில் வந்திங்கன்னா பார்த்து எல்லாம் மீனும் வாங்கலான்ல என்ன மீன் நல்லாருக்கும்ன்னா வௌவால் மீன் நல்லா இருக்கும் குழம்புக்கு கெண்டை மீன் தான் நல்லா இருக்கும் கெளுத்தி கெண்டை இறாலு இதெல்லாம் நல்லா இருக்குங்க குழம்புக்கு எல்லாம் நாங்களாங்க பிடிச்சிட்டு வரோம் கடலில் பிடிச்சி கொண்டு வந்து எங்களுக்கு கடையிலருந்து அனுப்பிவிட்றாங்க வெளியிலருந்து எங்களுக்கு வருதுங்க நாங்கள் வாங்கி வச்சுதான் வியாபாரம் பண்ணுறோம் இதெல்லாம் கடல் மீன்ங்க இல்லை எங்கள்டையும் வந்து கஸ்டமர் வந்து கடை வே வேறு இடத்துக்கு இப்போ ஹோ ஹோட்டலுக்கு கடைக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எங்கள்டையும் வந்து ஹோல் சேல் கடை மாதிரி வச்சுருக்கோம் வேணுங்கிறதை வந்து கடையில வந்து வாங்கிகிட்டு போவாங்கங்க உங்களுக்கு எவ்வளோங்க வேணும் எல்லா மீனுமே இப்போதான் ஃபிரஷ்ஷாக இருக்குங்க டெய்லியும் அன்னன்னைக்கு எங்களுக்கு வந்துருங்க மீன் வந்து இறக்கிட்டு போய்டுவாங்க அன்னன்னைக்கு உங்களுக்கு என்ன மீன்ங்க வேணுங்க கெண்டை மீன்தான் வேணுங்களா ஒரு கிலோ இரநூறுபா பரவால்லைங்களா ஆமாம் ஒரு கிலோ இரநூறுவா எங்களுது எல்லாம் நால்லா இருக்குங்க மீன் நாங்கள் ஃபிரிடிஜில்லாம் வைக்கமாட்டோம் ஐஸ் போடலாம் விற்க மாட்டோம் மீன் ஃபிரஷ்ஷாகருக்கும் வாங்கிகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணமுடியும் கடலில்ருந்து பிடிச்சிட்டு வந்து எங்களுக்கு வர்றது எங்கள்டருந்து தானங்க உங்களுக்கு விற்கிறோம் நாங்கள் ஆனால் ஃபிரஷ்ஷாக இருக்கும் எங்கள் மீன்ங்க எத்தனை கிலோங்க வேணும் உங்களுக்கு ரெண்டு கிலோன்னா நானூறுரூபாங்க ஒரு ஐம்பதுருவா குறச்சிக்கிறேன் முன்னுற்றம்பதுருவா கொடுங்க நீங்கள் சொன்னிங்கன்னா டோர் டெலிவரி கூட பண்ணுறோம் ஆ மீன் ஃபிரஷ்ஷாக இருக்குங்க எங்கள் டோர் டெலிவரி பாய் இருக்கான் அந்த பையன்கிட்ட கொடுத்தனுப்புறேன் வாங்கிகிட்டு அவங்கள்ட காசு கொடுத்து அனுப்பிவிட்ருங்க அட்ரஸ் சொல்லுங்கள் உங்க அட்ரஸு எந்த தெரு உங்க பேர் என்ன இதெலாம் சொன்னால்தானே அனுப்ப முடியும் ஆ பஸ்டாண்டு தெருவுக்கு பேர் இல்லைங்களா மாரியம்மன் கோயில் தெரு பெரியார் கோயில் பிள்ளையார் கோயில் தெருன்னு தெரு பேர் இல்லைங்களா சரிங்க சரிங்க நாங்கள் அனுப்பிவிட்டுறோங்க